ஆம் நான் தொலைதூரத்தில் பயணம் மேற்கொண்டபோது வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பேசி கொண் பேசியிருக்கிறேன் அந்த அனுபவம் எப்படி இருந்திச்சுனா இப்போது நம்ம இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கும் பயணத்தில் ஃபாரின் இப்போ ஆஸ்திரேலியா அப்படி இருக்கறவங்ககிட்டேயும் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்போ அவங்க நம்ம ஏதோ பக்கத்தில் இருந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம நிறையா பேசலாம் நிறையா புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோ கால்கள் வந்ததுனால் நிறையா ஆப் இருக்குது வீடியோ காலில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஆப்னால் ஒரு டூ ஆப்பு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப் வந்து வாட்ஸ்அப் செகண்ட் ஆப் வந்து கூகுள் கான்ஃபரன்சு ஆப்பு கூகுள் மீட்டு அந்த ரெண்டு ஆப்பும் அப்புறம் ரெண்டு ஆப்பும் ரொம்ப சூப்பரான ஆப்பு இப்போ கூகுள் மீட் ஆப்புன்னால் வேற லெவல் அது வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த டைமிங்குள்ளே நம்ம போய் வீடியோ கால் பேசணும் அப்படி இல்லைனா பேசக்கூடாது நிறையா ஆப் இருக்குது டெலிகிராம் கூகுள் மீட்டு அப்படின்னு நிறையா ஆப்பு இருக்குது நம்ம நிறையா பெனிஃபிட்ஸ்சும் இருக்குது இந்த ஆப் வழியாக நம்ம வீடியோ கால் பேசுவதுனால இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு பேசுகிறோமோ அவங்க பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆப்பு வீடியோ கால் ஆப் அப்படின்னா கூகுள் மீட்டும் வாட்ஸ்அப்பு டெலிகிராம் அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வாட்ஸ்அப் தான் பிடிக்கும் ஏன்னால் வாட்ஸ்அப்பில் நிறையா இப்போ அப்டேட் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க நிறையா இதெலாம் கொண்டுட்டு வராங்க அப்டேட்யெலாம் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதனால் நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ்யெலாம் இருக்குது இப்போ நம்ம வீடியோ கால் பேசுகிறப்ப நம்மளுக்கு இங்கேருந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு லெவலுக்கு கூட நம்மளால வீடியோ கால் பேச முடியுது அந்தளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகிருக்கு அந்தனால் எனக்கு வீடியோ கால் பேச ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம வந்து நம்ம நேருக்கு நேராக போய் பேசுகிறத விட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுனால் கொஞ்சம் பிலிவாக பேச முடியும் சில பேருக்கு நேரில் போய் பேசுகிறத விட வீடியோ கால் அது மாதிரி பேசுகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க இப்போ ஆஸ்திரேலியா அப்டிங் ஆஸ்திரேலியாலேருந்து நமக்கு இங்கே வந்து நம்மளை வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணி நம்மள வந்து பேச முடியாது அதனால் வீடியோ கான்ஃபரன்ஸ்சால் நம்மளோட எஜுகேஷன் நம்மளோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீடியோ கான்ஃபரன்ஸ்சு அதில் நிறையா மோஸ்ட்லி ஆப் இருக்குது அதில் கூகுள் மீட் நல்லாயிருக்கு ஏன்னால் அவங்க மீட்டிங் டைம் கொடுத்துருவாங்க அந்த டைமிங்குள்ளே நம்ம போகணும் போகலன்னா அந்த லிங்க் கிளோஸ் ஆகிடும் அது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது அதே மாதிரி ஷா அது மாதிரி நிறையா ஆப் இருக்குது ஸ்கைப்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கைப் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் இருந்திச்சு இது அப்புறம் ஐயோ மொதல் இருந்திச்சு ஆனால் இப்போது நிறையா ஆப்பு அப்டேட் ஆகிகிட்டே இருக்குது வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு அதில் மெயினு நல்ல மோஸ்ட் பெனிஃபிட்ஸான ஆப்னால் கூகுள் மீட் ஆப் தான் ஏன்னால் கூகுள் மீட் ஆப்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம அதுக்குள்ளே லிங்க்குள்ளே போய் பேசிக்கலாம் அதனால நம்மளோட எதுவுமே நம்ம ஃபோன் நம்பரோ இல்லை எதனால் காண்டக்ட் நம்பரோ எதுவுமே போகாது நம்ம ஈமெயில் ஐடி மட்டும் அதனால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஈஸியாக இருக்குது நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுவது மூலயமா நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது